ஹலோ கேப் டிரைவர் பேசுறீங்ளாங் சார் சார் நான் லிருந்து பேசறேன் நானும் என் குடும்பத்தாரும் டூருக்கு போகிறதா ப்ளான் பண்ணிருக்கோங்க சார் ஃபர்ஸ்ட் கல்லணை டேமுக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் போலான்ட்டு இருக்கோம் சரிங்க சார் நாளைக்கு நாளைக்கு போலான்ட்டு இருக்கோம் ஆமாங்க சார் நாளைக்கு ஒரு சார் கார் வேணும் ஆமாங்க சார் நாங்க ஒரு அஞ்சு பேர் போலான்ட்டு இருக்கோம் சரிங்க சார் ஆ சரிங்க சார் எங்களுக்கு வந்து ஏசி இருக்கணுங்க சார் காரில் நல்ல கூலீங்காக நல்ல சுத்தமாக இருக்கணும் சார் காரெலாம் சரிங்க சார் கல்லணை டேமுக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் அப்படியே போய்ட்டு வரணுங்க சார் குடும்பத்தோடு போலான்ட்டு இருக்கோம் அப்புறம் இதுக்கு எவ்வளோ பணோம்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தமாதிரி பே பண்ணிடறேங்க சார் ஆ சரிங்க சார் சார் நீங்க கொஞ்சம் குறச்சி சொன்னீங்கன்னா நாங்க பார்த்து சொல்றேங்க சார் நிறைய பேர் போகணும்னு சொல்றாங்க சரிங்க சார்

ஆ அக்கா குடும்பத்திலையும் நிறைய பேர் போறேன்னு சொல்லிருக்காங்க சார் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து ஒரு அவங்க வெளியில் இருக்கிறதுனால வர்றதுக்கு லேட் ஆகும்மா ஒரு ஒன் மந்த் ஒரு மாசம் ரெண்டு மாசம் கேப் விட்டு தான் போவாங்க நீங்க பணம் குறச்சி சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தமாதிரியே பேசிக்கலாம் ஆ சரிங்க சார் ஓகே ஓகேங்க ஆ தேங்க்யூ ஆ சரிங்க சார் சரிங்க சார் ஓகே சார் மிக்க நன்றி